நம் முன்னோர்கள்லாம் எப்போதுனா காலைலையே போய் வயலில் இறங்கி அண்டை வெட்டி அந்த ஏறு ஏறு தழுவி அதுக்கு அப்றம் அந்த தழைகள்லாம் மேலே போட்டு சாணத்தலாம் போட்டு தண்ணியை அது மேலே ஊற்றி ஊற வைச்சிருவாங்க நம் முன்னோர்கள் சாப்பாடுனா பழைய சோறு பச்சை மிளகா தான் அதை வைச்சி சாப்பிட்டுட்டு தெம்பாக திரும்பி இறங்கி அந்த தண்ணியில் நாற்று நட ஆரமிச்சிடுவாங்க நாற்று நட்டுட்டு நாற்று நட நட அதில் தேவையான உரங்க உரம்லாம் கம்மியாக தான் போடுவாங்க இப்போதுலாம் முன்னாடிலாம் ஒரம் கம்மியாக போட்டு வளர வளர நல்லா செழிப்பாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் அந்த இது தான் சாப்பாடு தான் நல்லா இருக்கு அந்த நெல் தான் நல்லா இருக்கும் இப்போ இப்போலாம் என்ன வந்திருக்குனா ஒரு மிஷினு ஒன்று வருது அது வந்து தண்ணியை தானாகவே அதுவே விட்டு குழி நோண்டுது திரும்பி ஒரு மிஷின் நெல் வைக்கிறதுக்காக ஒரு மிஷின்னு ஒன்று இருக்குது அந்த நெல்லை அந்த புல்லெலாம் எடுத்து அதில் வைக்கிறாங்க அதை அப்படியே இதாக அப்படியே இது புல் போட்டுக்கிட்டே போகுது அதுக்கு அப்றம் பார்த்தா அது ஒரம் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஓரம் சேக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக வளரும் அதனால அதை வேகமாக போட்டுட்டு வேகமாக வளந்துடுது அது பத்து நாளில் வளர்ந்துடும் வளந்தோடனே திரும்பி ஒரு பார்த்தா ஒரு மிஷின் ஒன்று வருது அதுவே வெட்டி நெல்லை தானாகவே எடுத்துக்கிட்டு தானாகவே அதுவே சேமிச்சுட்டு திரும்பி போகுது இப்போது அதலாம் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை ரொம்ப கெடுதலாக ஆகிட்டு இதுக்கு முடிவு என்ன